நான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து குர்தி ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது கரெக்ட்டான டேட்டு டைமில் கரெக்ட்டாக வந்துருச்சு அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ல ஸ் அப்புறம் இன்னோரு குவாலிட்டியாக இருந்துச்சு அப்புறம் அதோடய ப்ரிண்ட் ஃப்ளவர் ப்ரிண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருந்தது அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மெட்டீரியல்